யா விளையாட்டு அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தில் ரொம்ப தேவையான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இப்போ சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லோத்துக்குமே இருக்குது சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லோத்துக்குமே வந்து இப்போ இருக்குது இப்போ பெரியவங்க அப்படின்னா மேக்சிமம் அவங்களால அதிகமாக விளயாட முடியாது ஸோ வந்து ஒரு வாக்கிங் வெளியில் ஒரு அவுட்டிங் மாதிரி ஃபேமிலியோடு சேர்ந்து போய்விட்டு வரலாம் இந்த வெளையாட்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம விளையாடும்போது ரொம்ப ஹேப்பியாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ வந்து நமக்கு டோபினோன் அப்படிங்கிற அந்த ஹேப்பி ஹார்மோன் வந்து அதிகமாக இன்கிரீஸ் ஆகும் ஸோ அதனால் விளையாடும்போது வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து கொறையுது அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா மேக்சிமம் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஒன்று நீங்களாகவே வந்து வெளியில் போகும்போது லைக் எதுன்னா ஒரு சாங் கேட்டுவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையில் தான் நமக்கான தீர்வு அப்படிங்கிறதும் இருக்கும் ஸோ வந்து அந்த பிரச்சனையை வந்து யோசித்து அதுலேருந்து நம்ம எப்படி பண்ணலாம் என்ன பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிக்கலாம் நம்ம ஒரு பிரச்சனையை நெனைச்சி எப்போவுமே துவண்டு அதை நெனைச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிட்ருக்க கூடாது பிக்காஸ் எந்த ஒரு மொமெண்ட்டுமே வந்து அந்த நிமிஷத்தில் அப்படியே நிற்காது இப்போ சின்ன வயசில் நமக்கு ஏதாவது ஒரு அடிபட்டிருக்கும் அப்போதைக்கு வலித்திருக்கும் பட் வந்து இன் ஃபியூச்சரில் அது சரியாயிருந்திருக்கும் இல்லைங்களா ஸோ வந்து அந்த மாதிரிதான் எந்த ஒரு மொமெண்ட்டுமே வந்து அப்படியே நம்மளால் நிறுத்தி வெச்சுக்க முடியாது சந்தோஷமா இருக்கும்போது அது வேணுங்கிறதும் சோகமாக இருக்கும்போது இது வேணாங்கிறதும் நம்மளால் கண்டிப்பாக முடியாது லைஃப் அப்படின்னு வரும்போது எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே அக்சப்ட் பண்ணிக்கணும் அதே சமயம் விளையாட்டு அப்படிங்கிறது இப்போதெல்லாம் வந்து ரொம்ப கொறைஞ்சிருச்சி இண்டோர் கேம்ஸ் அப்படிங்கிறதுதான் ரொம்ப அதிகமாகிடுச்சி மேக்சிமம் மொபைல் தான் பார்க்குறாங்க ஸோ பேரெண்ட்ஸ் நம்மளும் கொஞ்சம் அந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் பேரெண்ட்ஸாக இருக்க நம்மளும் வந்து பசங்களை வெளியில் கூட்டிட்டு போகிறது பசங்க கூட கொஞ்சம் பேசுகிறது பசங்க கூட கொஞ்சம் வெளையாடுறது அப்படிங்கிறது இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பசங்களும் வந்து வெளியில் போய்விட்டு அவங்களுக்கும் விளையாட்டுக்கள்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும் மேக்சிமம் விளையாட்டுனா இப்போதுலாம் வீடியோ கேம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க ஸோ வந்து அந்த இதெல்லாம் நம்மளும் மாற்றி இந்த மாதிரி விளையாட்டுனா இந்த மாதிரிலா வெளையாட்டுலாம் இருக்குது ஓடி பிடிச்சி விளையாட்றது இந்த மாரிலாம் விளையாட்டு இருக்குது பாலில் விளையாட்றதெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லிவிட்டு நம்மளும் அவங்க கூட கொஞ்சம் டயம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதும் நமக்கும் இருக்காது அந்த குழந்தைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது ஏன்னா இப்போல்லாம் வந்து ரீசண்ட் டைமில் அந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறது டெஸ்ட் எழுதுகிறது எக்ஸாம்ஸ் பண்ணுறது அப்புறம் வந்து டியூஷன் போகிறது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம அவங்கள வெளியில் கூப்பிட்டு போகிறது பார்க் அந்த மாதிரி கொண்டு போனோம் அப்படின்னா விளையாட்டு அப்படிங்கிறது விளையாடும்போது நிறையா பேர் பேர்த்த பார்ப்பாங்க அந்த இடத்துல வந்து எல்லோத்தையுமே மறந்து அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஸோ விளையாட்டு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லோத்துக்கும் சொல்லிக்க விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அப்போதைக்கு மட்டும் தான் எந்த ஒரு விஷயமுமே ஸோ வந்து எதையுமே ஃபீல் பண்ணாமல் ரொம்ப ஜாலியாக ஹேப்பியாக இருங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்து மேலேயும் பாசமாக நடந்துக்கோங்க தட்ஸ் இட்